நெய்வேலியில் என்எல்சி இருக்கில்ல என்எல்சியில வந்து நில ஆக்கிரமிப்பு நிலம்லாம் வந்து என்எல்சி காக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து எடுக்குறதாக சொல்றாங்கள் அதில் என்ன சொல்றாங்கன்னா பாதி பேரு நிலத்த எடுத்துகிறாங்க எங்களுக்கு வேலை கொடுக்கிற நிலங் கு அதுக்கு பதில் நிலம் தரேன் அப்படினு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எடுத்துகிறாங்க ஆனால் அவங்கள் கேட்டால் என்எல்சியில் கேட்டால் நாங்கள் வந்து அதக்கான நிலம் கொடுத்துட்டோம் அதுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கள் ஆனால் இங்கே வந்து நிலம் கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை எங்களுக்கு நிலம் கொடுக்கல வீடு வீடு வீடு கட்டிக் கொடுக்குறனு சொன்னாங்கள் அதுவும் கொடுக்கல வேலை வாய்ப்பு கொடுக்குற அப்படினு சொன்னாங்கள் ஆனால் எங்களுக்கு அது இரண்டுமே கொடுக்கல அப்படினு சொல்லி சொல்லுறாங்க அதனால அந்த தலைப்பு பற்றி எழுதுறதுக்கு கொஞ்சம் டவுட்டு எழுதலாமா வேணாமா அப்படினு சொல்லிட்டு யோசனைலயே இருக்குது ஆனால் என்ன சொல்றாங்கள் அங்கே உங்களுக்கான உங்களுக்கு தனியாக ஒரு இடத்தில் வீடு கட்டி கொடுக்குறனு சொல்றாங்கள் அதை எழுதுனோம் அப்படினா கொஞ்சம் டவுட்டா இருக்குது இது இவங்கள் சொல்றது கரெக்ட்டா அவங்கள் சொல்றது கரெக்ட்டா அப்படினு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது அதனால் அந்த தலைப்பை பற்றி எழுதலாமா வேணாமா அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டா இருக்குது அவ்ளோதான்